எங்கள் ஊர் பெண்கள் வந்து ஃப்ரீ டைம்ஸில் ஃப்ரீ டைம்ஸ்னால் சண்டே சாட்டர்டே அந்த மாதிரி டைமில் வந்து மிளகா பொடி கொத்தமல்லி பொடி சாம்பார் பொடி இந்த மாதிரிலாம் செய்வாங்க எல்லாேரும் ஒன்று சேர்ந்து செய்வது எப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொருள் கொண்டு வருவாங்க என்னென்ன பொருள்னால் மிளகாய் கொத்தமல்லி உளுந்து கடல பருப்பு வெந்தயம் இந்த மாதிரிலாம் கொண்டு வந்து வறுத்து காய வச்சு பொடி ஆக்கி அவங்க வேணுங்கிற அளவுக்கு கடைசியில எடுத்துப்பாங்க